கண்டிப்பாக எந்த ஒரு பொருளுமே டேமேஜ் ஆக தான் செய்யும் வந்து நான் சேர்த்து வைக்கிற பொருளுமே நான் அதை ஒழுங்காக பார்த்துக்கலனா கண்டிப்பாக அது டேமேஜ் ஆக தான் செய்யும் இதுவே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருளே பார்த்தீங்கனா வந்துங்க நம்ப வந்து அது ஒருநாள் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சாலும் அதுவும் ரிப்பேர் ஆகும் அதுவே நான் யூஸ் பண்ணாமல் சேகரித்து வைக்கிறதுனு பார்த்தீங்கனா அது கண்டிப்பாகவே எதனா ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலே நான் என்ன பண்ணுவேன் எல்லா மாதமும் வந்து அதை எடுத்து க்ளீன் பண்ணிலாம் வைப்பேன் இப்போ எனக்கு காய்ன்ஸை எப்பிடில்லாம் வந்து க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கனா அந்த காயின்லாம் வந்து தண்ணியில் போட்டு கழுவி அதுக்கப்பறம் வந்து அதுக்குனே நான் ஒரு ஒரு சார்ட் மாதிரி ஒன்று வச்சுருப்பேன் எங்கள் வீட்டில் அந்த காயின்லாம் ஒட்டி வைக்கறதுக்காக அந்த மாதிரி சார்ட் எடுத்து ஒரு ஒரு காயினாக அழகாக தனித் தனியாக வச்சு அதை ஒயிட் கலரில் அந்த பாலித்தீன் கவர் இருக்கும்ல அதை போட்டு அந்த டேப் போட்டு அழகாக ஒட்டி அப்படி போட்டு ஒட்டி எடுத்து பார்க்கும்போது ஒரு அழகாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கே அதே மாதிரி தான் கூழாங்கல்லும் கூழாங்கல் வந்து என்ன பண்ணும் அதுவும் அழகாக தண்ணிலலாம் கழுவி அழகாக பாக்ஸ் போட்டுயிருக்கும் கூழாங்கல்லுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பேன் அந்த பாக்ஸில் வந்து அழகாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு அப்படி எடுத்து தனித் தனியாக அழகாக எடுத்து வைப்பேன் இதுவே இந்த ஸ்டாம்ப்லாம் பார்த்தீங்கனா ஸ்டாம்ப் வந்து நான் ஒரு நோட் போட்டு அந்த ஸ்டாம்ப்லாம் அழகாக ஒட்டி ஒட்டி வைப்பேன் இந்த நோட்டு புக்லாம் வந்து பார்த்தீங்கனா ஒரு மாதிரி டஸ்ட்டாக ஆகிடும் அந்த டஸ்ட்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்பறம் வந்து அதை அது வந்து அந்த மாதிரி க்ளீன் பண்ணி பார்த்துப்பேன் எங்கள் வீட்டுக்கார் கூட கேட்பார் நீ என்ன இதுகூடலாம் வந்து இதுக்குலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏன் இதுலாம் பண்ணுற இது என்ன அவ்வளோ இம்பார்ட்டெண்ட்டாக அந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஆனால் வந்து எனக்கு அதை வந்து க்ளீன் பண்ணி அதை எடுத்து பார்க்கறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னால் அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து சேதமடையறதுக்கெலாம் என்னால் விட முடியாது அதனால எல்லா மாதமும் அதை க்ளீன் பண்ணுவேன் அது வந்து எடுத்து பார்க்கும்போது ஒரு அதலாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு மெமரீஸாக இருக்கும் அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் அது எல்லாமே நான் சுத்தம் பண்ணி என்னுது வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாம பத்திரமா பார்த்துப்பேன்